தமிழ்நாட்டில் குழந்தைங்களோட கல்வி வளர்ச்சி பார்த்தீங்கனா எப்படி இருக்கும்னால் இப்போ கல்வியோடு சேர்த்து கைவினை பொருட்களையும் அரசாங்கம் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால பார்த்தீங்கனா ஒயர் கூடை பின்னுறது பள்ளிக்கூடங்களிலருந்தே பார்த்தீங்கனா இப்போது ஒவ்வொரு பீரியட்டாக ஸ்டெ செக்ஷனை அதை கொடுத்து அதில் வந்து ஒயர் கூடை பின்னுறது இது பானைகளில் பெயிண்ட் அடிச்சு அதை பேனா ஸ்டாண்டாகவும் இல்லை வந்து ஒரு செல் ஃபோன் வைக்கிற ஸ்டாண்ட் பூந்தொட்டி இது மாதிரியான விஷயங்களையும் ஐஸ் குச்சி இருக்குது அந்த ஐஸ் குச்சி வைச்சு பார்த்தீங்கனா ஒரு ஒரு ஸ்டாண்ட் செய்கிறாங்க இல்லையனா வந்து ஒரு வா ஒரு ஹேங்கிங் மாதிரி செய்கிறாங்க அப்புறம் அழகு தோரணம் ஒரு சிப்பியெல்லாம் வைச்சு அழகு தோரணம் செய்கிறாங்க உல்லன் நூல் வைச்சு இந்த ஸ்வெட்டர் பின்னுறது அப்புறம் வந்து இந்த பூ இந்த பூக்கள் நிறைய பூக்கள் உல்லன் நூலில் பூக்கள் உல்லன் நூலில் வந்து கூடையும் கூட பின்னுறாங்க அப்புறம் மணி வைச்சு பார்த்தீங்கனா ஒட்டியாணம் செய்கிறாங்க அப்புறமேட்டு கழுத்துக்கு மணி அப்புறமேட்டு வளையல் மணியை வைச்சு வளையலில் வந்து அலங்காரம் பண்ணி இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க எம்ப்ராய்ட்ரிங்யுமே பார்த்தீங்கனா டெய்லரிங் எம்ப்ராய்ட்ரிங் வந்து பேசிக்ஸ்ஸெலாம் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து போ குழந்தைங்களுக்கு கல்வி மூலயமாவும் கைவினை பொருட்களையுமே கற்று கொடுக்குறாங்க கலாச்சாரத்தை வளர்க்கற விதமாக பார்த்தீங்கனா நம் முதல்வர் வந்து பார்த்தீங்கனா என்ன பண்ணிட்ருக்காருனால் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலியுமே இளைஞர்கள் மத்தியில் வந்து கலைநிகழ்ச்சிகளை ஊக்குவிக்கணும் அப்படின்ற பற்ற மாவ் பட்சத்தில் பார்த்தீங்கனா டான்ஸ் மு டான்ஸ் நாடகம் பரதநாட்டியம் கரகாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் இதெல்லாம் வந்து நம்மளோட சில மறைந்து போன கலைகள வந்து மு ஊக்குவிக்கிறதுக்காகவும் இது பண்ணவும் ப பசங்களை வந்து இளைஞர்களை வந்து ஊக்குவிச்சு நம்ம தமிழ்நாடை வந்து நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க